இப்போ நாங்கள் செல்லமாக வளக்கிற நாய்கள் ஆகட்டும் வீட்டுக்கு வச்சு கறவைக்கு வச்சுருக்க மாடுகள் ஆகட்டும் ஆள் வச்சுலாம் பராமரிக்க மாட்டோங்க நான் சொந்தமாக செஞ்சால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்போதான் அதுவும் நம்ம மேலே பாசமாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் உடம்பு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும் அது மூலமா ஒரு சின்ன வருமானம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் அதனால் விலங்குகளை பொருத்த வரைக்கும் செல்லப்பிராணி ஆகட்டும் வருமானம் தரக்கூடிய மாடாகட்டும் சொந்தமாக நானே செஞ்சால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்